வணக்கம் கோகிலாம்பாலேர்ந்து பேசுகிறோம் உங்கள் பையன் ஸ்கூலுக்கு வர்ல்லையா இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அதான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்பலாம்ல சரி ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போனிங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட நாளைக்கு வந்து பாருங்கள் என்னை வந்துவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிவிடுங்க ஏன்னா எக்ஸாம் வேறு நாளைக்கு வருது பப்ளிக் எக்ஸாம் வருதுல்ல ஓகே அப்படி எதாச்சும் ஹோம் ஒர்க்கு இந்தமாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து ஹோம் ஓர்க்கு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் இந்த எக்ஸாமுக்கு என்னென்னா படிக்கணுன்னு சொல்லிட்டு ம் உங்கள் பசங்களுக்கு எதாச்சும் கெரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸு ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா ஸ்கூலில் வந்து ரெக்கமண்ட் பண்ணலாம்ல ம் சரிங்க கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிவிடுங்க உங்கள் பசங்களை ம் சரி ம் சரி ஓகே தேங்க் யூ